இப்போ வந்து நான் அப் பொதுவாக சில விஷயங்கள் சொல்லுறேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ட் வந்து நான் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ண விஷயம் சும்மா பொதுவாக ஒரு கருத்து சொல்லுற மாதிரி இருக்காது பட் எனக்கு தெரிஞ்சது சொல்லுற மாதிரி ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா நம்ம லைஃப்க்கு எது முக்கியம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் நான் என்ன சொல்லன ஏன் இதை சொல்லுறன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன அப்படினா லைஃப்ன்றது ஒரு தடவை நம்ம வாழப்போகறது இல்லையா கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம நம்ம பிறந்ததுலருந்து இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வளர்ந்துட்டு வர ஒவ்வொரு ஏஜையும் நம்ம க்ராஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணிருப்போம் அண்ட் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுட்டுருப்போம் கண்டிப்பாக ஒன் ஒன்னாவது படிக்கிறப்போ சரி ஒரு வயசு இருக்குறப்போ நம்ம வந்து எந்த மாதிரி இருந்துருப்போமோ ரெண்டு ரெண்டாவது வயசு வரப்போ நம்ம அது நல்லா இம்ப்ரூமென்ட் இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறைய இம்ப்ரூமென்ட் இருக்கும் நம்ம லைஃப்பில் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்மே ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம திரும்ப நினச்சா நம்ம வந்து ஒரு வயசுக்கா ரெண்டு வயசுக்கா மூன் வயசுக்கா நம்மளால் போக முடியாது இல்லையா ஸோ இது தான் வந்து லைஃப் அப்போ நம்ம ஒவ்வொரு வயச நம்ம க்ராஸ் பண்ணுறப்போ நம்ம புதுசாக எதாவது ஒன்று கற்றுக் குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷியத்தை புரிஞ்சுக்கணும் இது தான் லைஃப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்க்கு என்ன தேவை இப்போதைக்கு என்ன முக்கியம் அண்ட் ஃபியூச்சரில் என்ன முக்கியம் அண்ட் நமக்கு என்ன முக்கியமாக இருந்துச்சு இப்போ நம்ம எதை முக்கியமாக நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் நான் வந்து இது சொல்லுறேன் அப்படினா இப்போ உள்ள நிறைய சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்கலா இருக்கட்டும் ஸ்டுடென்ட்ஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் யாருக்குமே எது முக்கியம்ன்றதே தெரிய மாட்டுது அவங்களாம் இது தான் ஒல லைஃப்பு இவ்ளோ தான் போல் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தவறு ஆனா வந்து இதை வந்து அவங்க எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணால் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம சொல்லுறதாலயோ எதனாலயோ மாற போகறது இல்லை அது ஒரு விஷயம் ஆனா வந்து சொல்லுற நமக்கு இப்போதைக்கு என்ன முக்கியம் ஏன்னா அந்த அந்த வயசில் அந்த அந்த விஷயத்தை பண்ணால் தான் அதற்கான வேல்யூ இப்போ டுவெல்த் எக்ஸாமாக இருக்கட்டும் லவென்த் எக்ஸாம் எல்லாமே நம்ப ஒவ்வொரு விஷயம் ஒரு ஒரு டைம் தான் எழுத போகறோம் அண்ட் அப்போ நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அதற்கடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ப பாதுக்கலாம் ஒன்று சொல்லுவாங்கலயா கடமையை செய் பலனை எதிர் பார்க்குறதன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் நிறைய கேள்வி பட்டுருக்கேன் அது ரொம்ப வந்து கரெக்ட் ஏன்னா வந்து நம்ம இந்த என்னன்ன செய்யணுமோ அந்த அந்த வயசில் நம்ப செஞ்சுவிட்டோம்னா அதற்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போ எல்லாருமே வந்து ஃபோன் அப்படின்ற ஒரு விசியத்துக்குள்ளே அடங்கிருக்காங்க இருப்பாங்க நானுமே வந்து ஃபோன் பாப்பேன் யூஸ் பண்ணுவேன் தப்பு இல்லை பட் ஆனா எது முக்கியம் அப்படினு தெரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸாம் டையத்தில் ஃபோன் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா என்ன தான் நம்ம ஃபோன் பார்த்தாலும் அதை தூக்கி போட்டு தான் எக்ஸாம்க்கு படிப்போம் அது மாதிரி நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சும்மா இந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷியத்தை நெஸ்க்ட்டாக வச்சுக்கணும் ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட்டாக கேர்ரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம் அப்படினா நம்ளோட ஃபியூச்சரை யாருமே வந்து ப்ளேம் பண்ண முடியாது யாருனாலுமே இனி உன்னால தான் என் ஃபியூச்சர் இப்படி போணுச்சு அப்படினு நாங்கள் சொல்ல முடியாது ஸோ நம்ம நம்மளோட லைப்ஃபை நம்ம தான் வந்து மூவ் ஆன் பண்ணி கைட் பண்ணி நமக்கு நம்ம தான் வந்து கைடென்ஸ்சாக இருக்கணும் என்ன தான் நமக்கு பேரன்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு விசியத்தை சொன்னாலுமே நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிட்ட மட்டும் தான் நம்ம அதில் கரெக்ட்டாக இருக்க முடியும் ஸோ என்னோட பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா இப்போதைக்கு என்ன முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதை நம்ம செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத்தோட எபஃக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ்வாக இருக்கலாம் நெகடிவ்வாகவும் இருக்கலாம் பட் நம்ம திங்க் பண்ணுறது வந்து பாசிட்டிவ்வாக இருக்கணும் பீ பாசிட்டிவ் இப்டி தான் இருக்கணும் எல்லா சுச்சுவேஷன்லயுமே வந்து பாசிட்டிவ்வாக ஹாண்ட்ல் பண்ணனும் எதுவாக இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணனும் போல்டாக இதெல்லாம் தான் இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க கூடிய ஒரு விஷயம் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு சொல்லவே வேணாம் எல்லாருமே வந்து ரொம்ப போல்ட் ரொம்ப வந்து ஸ்டராங்காக தான் இருக்காங்க இருந்தாலுமே ஒரு ஹாண்ட்ல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படினா அதை நம்ம வந்து ரொம்ப போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணனும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அண்ட் அவங்களுமே சில விஷயங்களை ஏற்றுக்கணும் கற்றுக்க அவங்க ரெடியாக இருக்கணும் காது கொடுத்து வாங்கணும் யார் எது சொன்னாலுமே இதுவாக இருக்குமோ அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு அதற்கப்றமாட்டி அதை நம்பனும்